நம்ம பகுதியில் வந்து நெய்வேலிக்கு நெய்வேலியில் வந்து நிதிரத்னா ஸ்ரீரங்கான்னு சொல்லிட்டு ரெண்டு தேட்ரு இருக்கு குடும்பத்திற்கு நம்ம சம்பாரிச்சது போக ஒரு ஜாலியாக இருக்கிற நேரம் அப்டின்னு பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு ஒரு முன்னூறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை நம்ம கலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு அஞ்சு பசங்ககூட கூ செட்டு சேர்ந்துக்கிட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக போய்ட்டு ஒரு ஒரு ரசிகர்களுக்கான விருப்பமான படம் ஒரு அஜித் படம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கிற ஒரு ஜாலினஸ் அதுவந்து இந்த பொழுபோக்குக்காக நம்ம செய்கிறது அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தேட்ரு மட்டும் இல்லாமல் ஒரு ஜாலியாக யாரையும் துன்புறுத்தாமல் பப்ளிக் பாதிக்கப்படாமல் யாரையும் வந்து நகைக்காமல் செட்டு சேர்ந்துகிட்டு ஜாலியாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தேட்ரு மட்டும் இல்லாமல் மற்ற மற்ற கோவிலுக்கு போகிறது நிகழ்ச்சிக்கு போகிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் நாங்கள் ஒரு பொழுதுபோக்காக உபயோகப்படுத்திகிட்டு வரோம்